சொல்லுங்கப்பா குட் ஈவினிங்பா குட் ஈவ்னிங் யாருப்பா பேசுறது சொல்லுப்பா சொல்லுப்பா என்னப்பா வேணும் சொல்லுங்கள் ஓகேப்பா ஓகேப்பா ஃபைனல் இயர்ஸ் ஸ்டூடண்ட்தானே பேசுறீங்க ஓகேப்பா என்னக்குப்பா போகறீங்க தைப்பூசாள்னா அப்போ இன்னக்கு யூனிட் டெஸ்ட் இருக்கேப்பா நாளைக்கு போய்கிறீங்களா நாளைக்கு

ஓகேப்பா நாளைக்கு பர்மிஷன் கொடுத்துறேன் உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் யார் ஓகே எந்தன் எத்தனை பேருப்பா போகறீங்க எப்படி போகறீங்க அங்கே என்எல்சிலாம் பர்மிஷன் வாங்கிட்டீங்களா ஓகே ஓகே

எப்படிப்பா போகறீங்க பஸ்லயா இல்லை நம்ம காலேஜ் பஸ்ஸே இருக்கு எடுத்துட்டுப் போயிறீங்களா போயிட்டு பத்தரமாக வந்துருங்க ஏன்னா காலேஜ் பஸ்ஸில் போகறது சேஃப் அவுட்பஸ்ஸில் போகறதவிட காலேஜ் பஸ்ஸில் போங்க நீங்கள் இல்லை அது நான் பண்ணிக்கொடுத்துறேன் அது ஏன்னா நீங்கள் அவுட் பஸ்ஸில் போவேணா நீங்கள் காலேஜ் பஸ்ல போங்க சேஃபாக போய்டு சேஃபாக வரமாதிரி பார்த்துக்கங்க ஓகே அங்கே அங்க அங்கே எவ்வளோ நேரம்பா விசிட் பண்ணுறமாரி இருக்கு ஒன் ஹவர் உள்ள போய்டு தெர்மல் தெர்மல் பிளான்ட் எல்லாரையுமே எல்லாத்தையுமே விசிட் பண்ணப் போகறீங்களா ஓகே ஓகே சேஃபாக போயிட்டு வாங்க வேறு கிளாஸ் மெட் எல்லாத்தையும் பார்த்து பத்தரமாக கூட்டுப் போய்டு பத்தரமாக கூட்டு வாங்க ஓகே நான் இன்சார்ஜ்க்கிட்ட பேசுகிறேன் நான் பேசிவிட்டு நான் உங்களுக்குப் பர்மிஷன் கொடுத்துறேன் நீங்கள் காலேஜ் அட்டஸ்டேடு ஒன்று எடுத்துட்டுப் போங்க இந்தக் காலேஜில் இருந்து வர்றேனு சொல்லிவிட்டு அவர் இன்சார்ஜ் சார் வந்து யார்கிட்ட பேசுனாராம் நெய்வேலியில அங்கே அங்கே பிராஜெக்ட் ஹெட்டுகிட்ட பேசிட்டாராமா ஓகே ஓகே ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை எது பிராப்ளம் வராதுல சரிப்பா ஓகே சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துருங்க ஓகேப்பா தேங்க் யூ